ஆ ஆமாம் சொல்லுங்கள்

ஆ ஓகே சார் ஆ பண்ணிடலாங்க சார் எத்தனை நாள் வேணாலும் பண்ணிடலாம் அமௌண்ட்டு பார்த்தீங்கனா இப்போ உங்க ஊர்லே ப்ரீவெட்டிங் ஷூட் நடத்துகிற மாதிரி இருந்துச்சுனால் உங்களோடய மேரேஜுக்கும் சொல்லி சொல்லிருந்திங்கள் வேறு ரெண்டு இதுக்கும் சேர்த்து ஒரு ஒன் லேக்கு ஒன் லேக் ஃபிஃப்ட்டீன் தௌசண்ட் வாங்கிடுவோம் சார் அப்புறம் இதில் வீடியோ வேறு எடிட் பண்ணுறது எல்லாமே இருக்குதுங்க சார் அதனால தான் ஒன் லேக் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் வருது இப்போ நீங்கள் வெளியில் போய் எடுக்குற மாதிரி இருந்துச்சுனால் ப்ரீவெட்டிங் ஷூட்லாம் அதுக்கு டூ லேக் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் வாங்குவேன் சார் என்ன சார் வேண்ணால் ஒரு டூ லேக் டுவெண்ட்டி தௌசணுக்கு பண்ணிக்கிலாம் சார் அதுக்கும் மேலே குறைக்கலாம் முடியாது சார் ஓகே சார் ஆ முடிச்சுர்லாங்க சார் வேணால் தஞ்சாவூர் போகலாம் அங்குட்டு பார்த்தீங்கனா அரியலூர்னு வேறு சொன்னிங்க தஞ்சாவூர் போகலாம் திருச்சி போய்க்கலாம் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் பண்ணிடலாம் சார் ஆ ஓகே சார் போஸ்லாம் எப்படி சார் நீங்கள் எதாவது பார்த்து வச்சுருக்கீங்களா இல்லை நாங்கள் அதுக்கு தனியாக ஆள் கூட்டிகிட்டு வரணுமாங்க ஆ ஓகே சார் ஓகே சார் பண்ணிடலாங்க சார் ஓகே சார் நாங்கள் ஃபோர் டேஸ்லே மேபி ரெடி பண்ணிடுவோம் நாங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணால் உங்களுக்கு முடித்து தந்துடுறோம் சார் சீக்கிரமே ஓகே சார் தேங்க் யூ சார்